இப்போ எங்கள் ம பழக்க வழக்கங்களை குறிக்கிற ஒரு பாட்டுங்க அந்த பாட்டு எப்போ நாங்கள் பாடுவோம் அப்படின்னா பொங்கல் அப்போ பாடுவோங்க பொங்கல் அன்னக்கு தைப் பொங்கல் அன்னக்கு பொங்கல்லாம் வச்சிவிட்டு சாமிக்கு படைக்கும்போது தைப் பொங்கலும் பொங்கல் பாலும் பொங்கல் சொல்லிவிட்டு ஒரு பாட்டு பாடுவோங்க